பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது பன்னெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பனிரெண்டு இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு